ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கோயில் திருவிழா ஒரு டெத்து அந்த மாதிரின் சொன்னாலே அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நடனமாகதான் இருக்குது அப்போது அது வந்து ஒரு கிராமத்தில் வந்து நடனம் எவ்வளோ முக்கியம் அப்படினு தெரியுது மக்கள் வந்து எப்படி அனுபவிக்கிறாங்கனால் ஒரு ஜாலி அவங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு என்டர்டெய்ன்மண்ட்டாக இருக்குது அதிலியே அவங்க வந்து அதில் நல்லா திறனாக இருந்தாங்கனால் அவங்க வந்து அந்த திறனை வந்து வெளிம வெளி வெளிப்படுத்துவாங்க இந்த மாதிரி மக்கள் வந்து அதை அனுபவித்து ஜாலியாகதான் இருக்காங்க இப்போ வந்து எங்கள் எங்கள் கிராமத்தில் வந்து பரதநாட்டிய டீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க அவங்க வந்து இப்போ கோயில் திருவிழானு சொன்னால் அதில் பரதநாட்டியந்தான் எங்கள் கிராமத்தில் ஃபஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா பரதநாட்டியம் டீச்சர்ஸ் நிறைய இருக்கறதுனால அவங்க வந்து இந்த திருவிழாலலாம் நல்லா ஆடுவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு டெத்துனால் அதுக்கு கற்றுக்கிட்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அதில் ஆடுவாங்க எங்கூரில் கோலாட்டம் கும்மியும் இருக்குது பட் அதுக்கலாம் செகண்ட் தேட் ப்ளேஸ் அந்த மாதிரிதான் எங்கள் வீட்டில் பரதநாட்டியந்தான் ஃபஸ்ட்டு கிராமத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து தமிழ் நாட்டோடைய நடனோனு சொல்லுவாங்க ஸோ அதனால எங்கள் கிராமத்தில் வந்து பரதநாட்டியம் நல்லா ஆடுவாங்க அதே மாதிரி அந்தமாரி எதாவது ஒரு ஃபங்ஷன் அப்படின் சொன்னால் எங்கள் கிராமத்தில் வந்து ஃபஸ்ட்டு நடனமாகதான் இருக்கும் ஒரு பொங்கல் திருவிழானு சொன்னால் அதுக்கு கும்மி அடித்துக்கிட்டு ஜாலியாக ஜாலியாக பண்ணுவாங்க